கிராமப்புறத்தில் வந்து அரசு நிர்வாகத்தில் குறை என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மோசமான தார் ரோடு அந்த ரோட்டில் எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு ரோடு போடுறாங்க அப்படின்னா அந்த ரோடு பத்து வருஷம் ஆனாலும் அத மெயின்டென் பண்ண மாட்டேங்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரோட்டில் வந்து நாங்கள் ரோடு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கவுர்மெண்ட்ல எடுத்து சொன்னேன் அப்படின்னா அந்த கவர்மெண்ட்ல வந்து எங்களுக்கு வந்து ஓகே நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கவுர்மெண்ட்லேந்து வந்து எங்களுக்கு வந்து சரி எங்களுக்கு நீங்கள் அடிக்கல் நாட்டிவிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு போகிறாங்க செய்யும்போது ஒரு ஒரு ஒரு வருஷம் ஆனாலும் எங்களுக்கு அந்த ரோட்டுக்கான அந்த இது கிடைக்கிறதில்ல நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அப்புறம் இப்போ குடி தண்ணிக்கு குடி தண்ணிக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு ஒரு இரநூறு வீடு இருக்கும் இரநூறு வீடு இருக்கும் போது ஒரு மொத்தம் ஒரு பத்து பைப்பு தான் இருக்கும் அந்த பத்து பைப்பில் வந்து நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது எந்த இதுக்கும் இப்போ யாரும் இப்போ அந்த அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்கும் தண்ணிக்காக நாங்கள் வந்து டைம் ஒதுக்குறதா இருக்குது தண்ணிக்காக டைம் ஒதுக்கும்போது எங்களால் வந்து காலையில் இருக்கிற லேடீஸுனா லேடீஸில் இருக்கிற எல்லா வேலையும் நாங்கள் செய்ய முடியல லேடீஸுக்கு எல்லாம் நிறைய வீட்டில் இன்னும் நிறையா வேலை இருக்கு குழந்தைங்களை பார்க்கணும் ஸ்கூல் அனுப்பணும் மெயினாக தண்ணிக்காக நாங்கள் வந்து குடத்த எடுத்துக்கிட்டு தண்ணி வர்றது ரெண்டு மணி நேரம் வரும் அந்த ரெண்டு மணி நேரத்தில் தண்ணி எடுத்து எல்லா வேலையும் நாங்கள் செய்யணும் அப்படி செய்யும் போது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதேபோல் எப்படி சொல்கிறது அந்த ஒரு சில விஷயத்துல வந்து கிராமத்தில் வந்து அக்செப்ட் பண்ண முடியாதது இருக்குது இந்த தண்ணி குடி இந்த ரோடு தண்ணி இதலாம் பார்க்கும்போது எங்களுக்கு அதலாம் வந்து கவர்மெண்ட்டுல வந்து இதலாம் செஞ்சு பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட்ல வந்து நமக்கு என்ன யூஸு அப்படிங்கிற மாதிரி இல்லாததாக எங்களுக்கு இருக்குது அந்த அதனால் கவுர்மெண்ட்டு அது வந்த கரெக்டாக பண்ணினா நாங்கள் கவர்மெண்ட்ட அக்செப்ட் பண்ணுறோம் இப்படி இருக்கும் போது நாங்கள் கவர்மெண்ட்ல வந்து எங்களை தனியாகவே கவர்மெண்ட்டே இது பண்ண கவர்மெண்ட்டே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் எங்கள் ஊருக்குள்ளேலாம் நிறைய இருக்குது